ஹலோ செல்லாக்கா மிஸ் உங்கள்க் கிட்டே கிங் மீன் சீர் மீன் வஞ்சிர மீன் எல்லாம் இருக்கா

அந்த மூணு மீன்லேயும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வேணும் எவ்வளோ ஃபிஸ்ஸு ஆ இந்த மூணு மீன்லேயும் ஒவ்வொரு கிலோ வேணும் விலை எவ்வளவு எண்ணூறுருவாயா சரி ஆ சரி

அறநூறுருவாயா சரி எனக்கு மூணு மீனும் வேணும் கொஞ்சம் குறைச்சி போடுங்களேன் விலைய எனக்கு கிளீன் பண்ணியே தாங்க வெட்டி எல்லாம் நல்லா துண்டாக போட்டு தாங்க ஆமாம் அதுக்கு தனியாக காசு வாங்குவீகளா ஆ சரி மூணு கிலோ எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்களேன் ஆ இங்கே ஆள் இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது எங்கள் வீடு இங்கே முடிகொண்டத்தில் குருக்கள் தெருவில் தான் இருக்குது ஆ நீங்கள் வந்து அமுச்சுடுங்க இந்த உங்கள் உங்கள் நம்பரை மட்டும் சொல்லுங்க நாங்கள் பேமெண்ட்டு பண்ணிடுதோம் ஆ சரி அப்போது அனுப்பி விட்டுர்வேன் சரி

ஆ சரி ஆ போட்டு விடுங்க வேறு வேறு மீன் என்னெல்லாம் இருக்குது ஆ சரி சரி இந்த வாரம் இந்த மூணு மீனும் அனுப்பி விடுங்க அடுத்த வாரம் மற்றத வாங்கிக்கிடுதேன் ஆ ஆ சரி ம் சரி கண்டிப்பாக சொல்லுறோம் சரி ஆ சரி ஆ கண்டிப்பாக வர சொல்கிறேன் ஆ சரி ஆ சரி ஆ சரி அட்ரஸ் தந்துடுறேன் ஆ சரி ஆ சரிக்கா சரி சொல்லிடுறேன் ஆ சரி ஆ ஆ சரி ஆ சே ஆ சரி நல்ல மீனாகவே கொடுத்து விட்ருங்க என்ன ஆ சரி காசு ஆ சரி சரி காசு காசை பற்றி யோசிக்காதிங்க நாங்கள் போட்டு விட்டுர்வோம் உடனே ஆ சரி கொடுத்து விட்ருங்க சரி ஆ எல்லாம் ஒவ்வொரு கிலோ தான் மூணு மீன்லேயும் ஒவ்வொரு கிலோ ஆ சரி கொடுத்து விட்ருங்க ஆ சரி ஆ சரி